எங்கள் பாடல்கள்ன்னு நாங்கள் சொன்னோம்ன்னால் வெறும் ஜாலியாக பாட்டுப்பாடி என்ஜாய் பண்ணுறதுக்காக மாத்திரமில்ல நாங்கள் பாடல் பாட ஆரம்பிக்கும்பொழுது மனதில் வருத்தமாக இருக்கிறவங்க மனசில் இருக்கிற அந்த வருத்தம் நீங்கி சமாதானம் ஆகிற அளவுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது அந்த பாடல்களை அப்படிபட்ட வார்த்தைகள் கொண்டு சில பாடல்கள் இருக்குது சில பாடல்கள் வந்து தவறு செஞ்சவங்களா இருந்தாங்கன்னால் அந்த பாடல்களை பாடும்பொழுது நம்ம இப்படி தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்வடைஞ்சி திருந்துகிற அளவுக்கும் சில பாடல்கள் இருக்குது சில பாடல்கள் மற்றவர்களுக்கு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்குற உணர்றளவுக்குள்ளே சில பாடல்கள் இருக்குது பாடல்களை எல்லா விதத்துலேயும் அதாவது மனது சோர்வாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாேருக்கும் எல்லா சூழ்நிலையிலேயும் பாடக்கூடிய பாடல்கள் இருக்குது அதுலேயும் விசேஷமாக சொல்ல போனோம்ன்னால் திருமண வீடுகளில் திருமணமானவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டிய இடத்துல உள்ள மக்களுக்கு எப்படி பாடணும் அவங்க அந்த இடத்துல எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க அதில் என்னென்ன கருத்துக்களை சொல்ல முடியுமோ அந்த கருத்துக்களை அந்த பாடல்லேயே சில இது வந்துடும் அப்படிப்பட்ட பாடல்களையும் உண்டாக்கி இருக்காங்க அதோடு கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் படித்தாதான் பிற்காலத்தில் நல்லாயிருக்க முடியுங்கிறத உணர்றளவுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் கொண்ட அப்படிப்பட்ட உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய சில பாடல்களும் உண்டு இப்படி பெற்றோர்களை சில பேர் கவனிக்காமல் இருப்பாங்க அவங்களையும் கவனிக்கணுங்கிறது சொல்கிறளவுக்கு சில பாடல்கள் இருக்கும் இப்போ எல்லா வித பாடல்களேயுமே சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அந்தந்த மனநிலைகளுக்கு ஏற்றவாறு அந்தந்த வயதுக்கு ஏற்றவாறு அந்த அவர்களுடைய சிந்தனைகளை தூண்டுகிறதாகவும் அவிங்கள சமாதானமாகிறதுக்கு ஏற்றதாகவும் சந்தோஷப்படுத்துகிறதுக்குக்காக ஏற்றதாகவும் பாடல்கள் நிறையா இருக்குது